எண்பத்து ஒன்பதாயிரத்து எழுநூற்று ஐம்பத்து ஆறு எழுபத்தி ஐந்தாயிரத்து முந்நூற்று நாற்பத்து இரண்டு அறுவத்து ஐந்தாயிரத்து நூற்றி எண்பத்து ஒன்பது எழுபத்து எட்டாயிரத்து ஐநூற்று அறுவத்தி இரண்டு பன்னிரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஏழு